எஸ்க்யூஸ் மி மேம் உள்ளே வரலாமா மேம் எனக்கு ஒரு புக்கு வேணும் மேம் ஸ்டோரி புக்கு வேணும் மேம் ஆ ஓகே மேம் இப்போ ஒரு புக் எடுத்தால் எவ்வளோ நாளைக்கு மேம் நாங்கள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எதாவது ஃபை எவ்வளோ மேம் ஃபைனு ஆ ஓகே மேம் மேம் லைப்ரரி ஐடி இந்தாங்க மேம் ஆ போடுறேன் மேம் என்றைக்கி ஸ்டார்ட்டிங் எப்போ எடுத்தமோ அந்த டேட் போடணுமா மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ சரிங்க மேம் ஆ சரிங்க மேம் ஃபிப்ட்டின் டேஸாக எடுத்துக்கலமா மேம் அதுக்கப்புறம் போனால் ஃபைனா ஆ ஓகே மேம் ஆ எனக்கு இப்போ ஸ்டோரி புக் தான் மேம் வேணும் அந்த ரேக்கு எங்கே இருக்குது மேம் அது ஃபுல்லாகவே ஸ்டோரி புக்ஸ் தானா மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் இந்த லைப்ரரி ஐடி என்கிட்ட இப்போ தந்துடுவீங்களா நீங்கள் வைச்சுப்பீங்களா மேம் இந்த ஐடி என்கிட்ட இப்போ தந்துடுவீங்களா நீங்கள் வைச்சுப்பீங்களா லைப்ரரி ஐடி ஆ ஓகே மேம் ஆ தேங்க் யூ மேம் ஆ நோ மேம் ஆ தேங்க் யூ மேம்